இப்போல்லாம் வந்து யாருமே ஆடியோ காலே பண்றது இல்லை நேராக வீடியோ கால் தான் பண்றாங்க ஏன்னால் வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்துறை வளர்ந்துருக்குது இப்போ ஃபைஜி வரதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த தொழில்நுட்பத்துறையோடய வளர்ச்சி தான் இதனால வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரைவாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரொம்ப தொல தொ ரொம்ப தொலைவில் இருந்தாலும் தொ தொழில் நுட்பத்துறை வந்து நம்மளை நம்மளுக்கு தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மற்றவங்கக்கிட்ட பேசுறதுக்கும் உறவுகளை வளர்க்குறதுக்கும் உருவாக்குறதுக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு சில நிமிடங்களில் நம்மளால அதை பண்ண முடியுது அப்படின்னா அது தொழில்நுட்பத்துறைக்குனால தான் நடக்குது